ஹலோ ஐஸோடய அம்மாவா நான் டீச்சர் பேசுகிறேன் ஆ ஐ ஐஸ்க் ஐஸுக்கு வந்து ஃபர்ஸ்டு யூனிட் பேப்பர் கொடுத்தேன் டெஸ்டு யூனிட் கொடுத்தேன் பார்த்தீங்களா ஆ ஆ ஆ ஸ்கூலில் சுமாராகதான் படிக்கிறாள் ஆ நீங்கள் பார்த்தீங்களா பேப்பர் பார்த்தீங்களா மார்க் ஆ டியூஷனுக்கு அனுப்ப முடியுமா அவளை நிறைய எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்குது சப்ஜெக்ட்வைஸ்ஸாக இருக்குது அதுக்கு நம்ம பே பண்ணி படிக்க வைக்கலாம் டியூஷனுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கீங்களா ஆ ஆ ஃபீஸ் எல்லாமே சப்ஜெக்ட்டை பொருத்து இருக்கும் நீங்களுக்கு உங்களுக்கு எந்தந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு மட்டும் அனுப்புங்க போதும் ஆ பேரன்ட்ஸ் மீட்டிங்கு வ வரலையே நீங்கள் எதுக்கு ஆ ஆ சரி பேரன்ட்ஸ் மீட்டிங்கில் எல்லாம் மார்க்குமே நான் சொன்னேன் நீங்கள் தான் வர முடியலை உங்களால் எல்லாமே பேப்பர்ஸு எல்லாமே காமித்தோம் ஆ இருக்குது எங்கள் ஸ்கூலில் கேம்மு இருக்குது சிலம்பம் இருக்குது அதில் வெ வெட்னஸ்டே வெட்னஸ்டே வாராங்க சிலம்பம் சார் அவங்களுக்கு மனம் மனி பே பண்ணி சிலம்பம் இருக்குது அதுக்காக கராத்தேவும் இருக்குது அதுவும் தர்ஸ்டே இருக்குது நீங்கள் இது ரெண்டும் பிள்ளைங்களை சேர்த்து விட்டிங்கனா கொஞ்சம் நல்லா டேலண்டாக இருக்கும் ஆ சரி ஆ சரி